ஹலோ வ ஆ ஆ யார் சார் சார் சாருக்கு கொடுக்க முடிக்க கொடுக்க முடியுது சார் என்ன ஸ்வீட்டு வேணும் எத்தனை கிலோ வேணுங்க சார்

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் வந்து இப்போ நீங்கள் சொன்ன ஆர்ட்ருலாம் வந்து சார் கிலோ வந்து உங்களுக்கு ந ஐந்நூறுரூவா வருங்க சார்

சரிங்க சார் நீங்கள் சொன்னதெல்லாம் நம்ம தரமாக கொடுக்கறோம் ஒரு ஐந்நூறுரூவா வருங்க சார் கிலோ டோர் டெலிவரி கொடுக்கலாம் சார் எவ்வளோ எந்த ஊருங்க சார் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது

ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் நீங்கள் வ இப்போ நெட்டவேலம்பட்டின்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டோ சார்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா வரும் அப்படியே ஆராத்திக்கு போனீங்க அப்படின்னாக்க ஒரு நானூற்றைம்பது ரூபா வரும் தும்பலம் போனீங்கன்னாக்க ஒரு நானூறுரூவாக்குள்ள வரும் பாதம்பட்டி போகும் போது பாதம்பட்டி போகும் போது ஒரு உங்களுக்கு ஒரு ஐந்நூறுரூவா வரும் இது வந்து வேன் வாடகை மட்டும் தான் வேன் வாடகை மட்டும் தான் இது பைக்கில் வந்து கொடுக்கலாம்னா இன்றைக்கி ஒரு பெட்ரோலு ஒரு லிட்ரு நூற்றி ஒருரூவாங்க சார் உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜு வரும் எத்தனை கிலோமீட்ரு ஒரு பத்து இருபது கிலோமீட்ருன்னால் நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிடலாம் அதுக்கு மேல் வந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு நூறுரூவா நூற்றைம்பது ரூபாக்குள்ள இதாகும் நான் பைக்கில் கொடுக்கறது வந்து எனக்கு சிங்கிளாக தான் நான் பா பார்சல் கொடுத்துரலாம் ஹெவி ஆர்டராக இருந்தாக்க நான் ஆட்டோவில் கொடுக்க முடியும் ஆட்டோ பெட்ரோல் வந்து இன்றைக்கி எண்பது இது டீசல் வந்து எண்பத்தஞ்சு ரூபாங்கும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொடுக்க முடியும் டிஸ்டன்ஸு தான் இருபது கிலோமீட்ருன்னால் அது ஒரு டிஸ்டன்ஸு பத்து கிலோமீட்ருன்னால் ஃப்ரீஸ் டெலிவரி தான் கொடுக்க முடியும் பத்து கிலோன்னால் பத்து கிலோன்றால் ஃப்ரீ டெலிவரி சார் நான் தான் சொல்கிறேனே ஃப்ரீயாக ஃப்ரீ டெலிவரின்னு தான் சொல்கிறேன் பத்து கிலோமீட்ரு சரௌண்டிங்கில் உள்ளன்னால் ஃபஃப்ரீயாக தான் கொடுப்போம் குவாண்டிட்டி கூடங்கும் போது உங்களுக்கு நான் ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துர்றேன் பதினஞ்சு கிலோமீட்ருக்குள்ளே நான் ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துர்றேன் ஆனால் ஸ்வீட் ரேட் வந்து ஐந்நூறுரூவா ஒரு கிலோ வரும் அதுதான் நம்மக்கிட்ட குவாலிட்டி இருக்குது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் பாருங்கள் பார்த்துக் கொடுப்பேன் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறேன் சார் எப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு எப்போ வேணும் ஆர்ட்ரு எத்தனைன்னு ச ஆர்ட்ருலாம் சொல்லியிருக்கிறீங்க இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோக்குள்ளே வந்திச்சின்னாக்க ஃப்ரீ டெலிவரி வித் இன் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடும் ஏன்னா ஒரே நாளில் நம்ம இது பண்ண முடியாது எல்லாமே கொடுக்கலான்னா ஒரே நாளில் கொடுக்கலாம் குவாலிட்டி கொஞ்சம் முன்னே பின்னே தான் இருக்கும் குவாலிட்டியாக வேணுன்னாக்க ரெண்டு நாள் ஆகும் இன்றைக்கி சொன்னீங்கனாக்க நாளைக்கு நைட்டு கொடுத்துருவோம் நான் பேக்கிங் ப பேக்கிங் பண்ணணும் மாவு ரெடி பண்ணும் ச ஜிலேபியெல்லாம் வந்து சும்மா சாதாரணதாக போட முடியாது நான் உளுந்து இது பண்ணி தான் அதெல்லாம் பண்ணி தான் போட்டாகணும் கோதுமை இது தான் போட்டாகணும் குவாலிட்டி எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் அது தான் பார்க்கணும் ஆ ஓகேங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் எனக்கு பத்து பதினஞ்சு கிலோமீட்ருன்னால் நான் ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துர்றேன் எனக்கு குவாண்டிட்டி கூட இருந்தன்னால் நான் கு ஃப்ரீயே கொடுத்துர்றேன்